எங்கள் கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தொழில்ன்னா உழவு தொழில் தான் அந்த தொழிலில் இருந்து நிறைய பேர் வந்துவிட்டு வெளியேறி இருக்காங்க நிறைய இன்னும் நடந்துகிட்டு இருக்கு எப்போதுமே வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா வந்துவிட்டு இப்போ பார்த்தோம்னா மழை காரணமாக அதாவது இயற்கை பேரிடர்னால நிறையா வந்து நஷ்டங்கள் வந்து ஏற்படுறதுனால விவசாயத்தில் வந்து நிறையா வந்து பொருள் வந்து ஈட்ட முடியல இந்த காரணத்தால் மக்கள் வந்துவிட்டு இதைவிட்டு வந்து வெளிய போகறாங்க இதனால் வந்துவிட்டு அதாவது ஒரு பேஸிக் நீடு ஃலைப்க்கு ஒரு பேஸிக் நீடு வந்துவிட்டு வந்து ஸ்பாயில் ஆகுது இதெல்லாம் வந்துவிட்டு அதாவது தா எதனா வந்துவிட்டு ஒரு எக்னாமிக் ப்ராப்ளமாகவே இருக்கு தமிழ் மக்கள் அதாவது தமிழ்நாடு அரசோ இல்லை வந்து இந்திய அரசோ வந்துவிட்டு மக்களுக்கு வந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு அவங்களோட பிரச்சனையெல்லாம் வந்துவிட்டு கொஞ்சம் வந்துவிட்டு இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து இதை விட்டு வந்து வெளியே போவாமலும் இருப்பாங்க அக்ரிகல்ச்சரும் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கலாச்சாரம் அதுவே வந்துவிட்டு ஸ்பாயில் ஆகுது இதை வந்துவிட்டு கொஞ்சம் வந்துவிட்டு கன்சிடர் பண்ணி நிறைய வந்து மெஷர்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்